என் பிள்ளைகள் வந்து மேனேஜராக இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும் ஏன் மேனேஜரா இருக்கிறதுக்கு எனக்கு விரும்புகிறேன்னால் அவன் வந்து அவ அவனோடய அவன்தான் எல்லாமே அதில் மேனேஜராக வந்து அவன்தான் அங்கே எல்லாமே அப்படிங்குற மாதிரி இருக்கும் அதனால அவனை அவன் மேனேஜராக இருக்க பிடிக்கும் அவனைதான் கேட்டு எல்லாம் வேலைகளுமே அவனைதான் கேட்டு செய்வாங்க அவன் இல்லைன்னா இங்கே எந்த வேலையும் ஆகாதுங்குற மாதிரி இருக்கும் இந்த வேலை செய்யலை அந்த வேலை செய்யலேன்னா அவன் எல்லோரையும் திட்டலாம் இது மற்ற வேலையாக இருந்துச்சுனால் அவன்தான் திட்டு வாங்கணும் இவங்க வந்து எல்லா கேள்வியும் மற்றவுங்கள கேட்கலாம் கேட்கற அளவுக்கு உரிமை இவனுக்கு இருக்குது அதனால் அவன் வந்து மேனேஜராக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி என்னன்னால் அரசாங்கத்துலேருந்து வந்து கேட்டாலும் அவன் வந்து அந்த கேள்விக்கான கரெக்டான பதில் சொல்லுவான் அப் அதனால் அந்த மேனேஜர் வேலை பிடிக்கும்